வளர்ந்து வரும் உலகைப் பற்றினால் வந்து எப்படினா டெக்னாலஜி லெவலில் வந்து நம்ம உலகம் வந்து எவ்வளவோ பெரிய உயரத்தில் போயிட்டிருக்கு எல்லாத்துக்கும் டெக்னாலஜி தான் அப்போ வந்து ச ஃபர்ஸ்ட்டில் வந்து சாப்பாடு செய்கிறதுலருந்து எல்லாமே நம்ம வந்து ஒன்றும் ஒன்றும் கையால் அரைத்து பண்ணிட்டிருந்தோம் அப்புறம் வந்து நிறையா இன்வெஷன் இன்வென்ஷன் வந்தனால் கிரைண்டரு மிக்சி அந்தமாதிரி மாறுனுச்சி அப்போ நம்ம வந்து தந்தி தபாலில் அப்புடினு அனுப்பிச்சுட்ருந்தோம் அப்பறம் வந்து இப்போ டெலிஃபோன் வந்துச்சு இப்போ டெலிஃபோன்லேருந்து மொபைல் ஃபோன் மாறியிருக்கு மொபைல் ஃபோனில் இப்போ நிறையா வகைகள் வந்துருச்சு டச்சுஸ்க்ரீன் ஆன்லைன் ஆன்லைனில் இப்போ நம்ம வந்து நம்ம இங்கே இருக்கலாம் அதர் கண்ட்ரிஸில் வந்து நம்ம பேசிக்கலாம் வெச்சுக்கலாம் எவ்வளோ பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்மளோடய நாடு போயிட்டிருக்கு புதுசு புதுசாக புதுசு புதுசாக நம்ம வந்து கண்டுப்பிடிச்சிட்ருக்காங்க நம்ம செயற்கைக்கோள் அனுப்புகிறோம் இப்போக்கூட லேட்டஸ்டாக ஒரு கோள் போயிருக்குது நம்ம நிலவுக்கு போயிட்டு பெரிய சாதனையவே படைத்திட்ருக்கோம் நம்ம உலகம் எப்படியெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறத பார்த்து நான் வியந்து கிட் நான் ஒரு வியப்போடிருக்கேன்